இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப பிரபலமான சில விளையாட்டுகள் நிறையா இருக்குது என்ன சொல்கிறதுன்னா ஹாக்கி க கபடி க்ரிக்கெட்டு டெ டெ டெ டென்னிஸ்ஸு அப்புறம் ஏகப்பட்ட விளையாட்டுகள் இருக்குது ஆனால் அதேமாதிரி நம்ம நாட்டில் வந்து நிறையா பிரபலமான பல வீரர்களும் இருக்கிறாங்க இப்போ நம்ம க்ரிக்கெட்ட எடுத்தோம்னா விராட்கோலி இருக்காப்புல எம்எஸ் தோனி இருக்கார் ரோஹித் சர்மா இருக்கார் அப்புறம் நிறையா விளையாட்டு வீரர் இருக்காங்க அப்புறம் அதுலேயும் உ இப்பலாம் உமன்ஸும் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க உமன்ஸில் க்ரிக்கெட் இருக்குது க கபடி இருக்குது வாலிபால் ஃபுட்பால் எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்கும் அதுவந்து நல்ல ப்ளேயர்ஸு வேணும் நல்ல ஸ்கில்ஸ் வேணும் ஸ்கில்ஸ் வேணும் சில விளாட்டுகளில் என்ன பண்ணுவாங்கன்னால் இப்போ க ஒரு ஒரு கிரிக்கெட்னா கிரிக்கெட்டு மட்டும் தான் இன்வால் ஆவாங்க அப்படி இருக்கக்கூடாது இப்போ க்ரிக்கெட் பார்க்குறோன்னா கபடி பார்க்கலாம் டெ டென்னிஸ்ஸும் பார்க்கலாம் இப்போது ந நம்ம நம்ம தமில்நாட்டில் எடுத்துக்கோங்க இப்போ ரவிச்சந்தர் அஸ்வினு க்ரிக்கெட்டில் இருக்கார் அவரு இந்தியாஸ் இந்தியாஸ் ஐபிஎல் மேட்ச் விளாண்ட்ருக்காரு ஐபிஎல்லே வந்து இப்போது கொ ஐபிஎல்ல யார் டீம்னா இப்போது குஜராத்தோடய கி கி கேப்டனா இருந்தாரி ஒரு காலத்தில் இப்போ விராட்கோலி விராட்கோலி இந்தியாஸ் க்ரிக்கெட்டில் அவர் தான் கேப்டனா இருந்தாப்புல எம்எஸ் தோனி கிடையாது எம்எஸ் தோனி வந்து இப்போ நமக்காக ஒரு க க க வேர்ல்டு காப்பே வாங்கி கொடுத்துருக்காரு